வாழ்வாதாரத்துக்கு மின்சாரம் வந்து ரொம்ப தேவைங்க மின்சாரம் இல்லைனா இந்த உலகமே இல்லாதமாதிரி இந்த கண்டுபிடிச்சார் பாருங்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவருக்கு கோடி நமஸ்காரம் பண்ணனுங்கள் அவர் இல்லைனா இந்த உலகமே இருட்டாதாங்க இருந்து இருக்கும் அவர் இருக்கு அவர் வந்து இதை கண்டுபிடிச்சதுனால தான் நாம் வந்து எல்லாரும் வந்து என்னென்ன நம்மளுக்கு தேவையே அத்தனையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறங்க இந்த மின்சாரத்தினால நம்மளை என்னென்ன வேணுமோ அத்தனையும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அவர வந்து ஒரு முட்டாள்ன்னு சொல்லி அவரை ஸ்கூலுக்குப் போன இடத்துல வாத்தியார் வந்து அவனோடைய அம்மாவை கூப்பிடு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாராம் உங்கள் பையன் இருக்கிறதுலையே மூளை மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு அறிவுத்திறன் இல்லாத குழந்தை அவ அதனால் வந்து இவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படினு சொல்லி அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்கலாம் ஆனால் அவனோட தாய் என்ன பண்ணாங்கலாம் அவனை வந்து லைப்ரரி கூட்டிக்கிட்டுப் போய் அவனை வந்து எல்லா புஸ்தகங்களையும் படிக்க வச்சு படிக்க வச்சு அவனை சிறந்த மாணவனாக்கி அவனுக்கு அறிவுத்திறனை நல்லா கொடுத்து இந்த க கரண்டை கண்டுபிடிச்சதே அவர் தாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் தாங்க இந்த கரண்டை கண்டுபிடிச்சதே ஆனால் வந்து அவர் எழுதி கொடுத்த அந்த வாத்தியார் எழுதி கொடுத்த அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னுகூட அவருக்கு தெரியாதுங்க ஆனால் அந்த லெட்டர் வந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து பத்தரமாக வச்சி இருந்துருக்காங்க பல வருடங்கள் கழிச்சு அவங்க அம்மா இறந்த பிறகு அவர் அந்த வீட்டை காலி செய்யலான்ட்டு வீட்டில் இருக்க திங் பொருள் எல்லாம் எடுக்கும்போது அந்த பொருளில் இடையில் இருந்த அந்த லெட்டரு கீழே விழுந்தது அந்த லெட்டர எடுத்து அன்னக்குதான் அவர் பார்த்துருக்காரு அவருக்கு வந்து உங்கள் உங்கள் குழந்தை வந்து மூளைத்திறன் அறிவுத்திறன் இல்லாத குழந்தை இந்த குழந்தை வந்து படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாத தகுதி இல்லாத குழந்தைங்க அதனால நீங்கள் இந்த குழந்தையை இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிருங்க அப்படினு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு எனக்கு வந்து இந்த லெட்டர பார்த்தவுனே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் என் தாய் என்ன கூட்டிக்கிட்டு வந்து அந்த லைப்ரரியில என்ன கூட்டிக்கிட்டுப் போய் வச்சு எனக்கு எவ்வளோ ஒரு அறிவான ஒரு இதை கொடுத்துருக்காங்க செஞ்சி இருக்காங்க என் தாய்க்கு கோடி கோடி நமஸ்காரங்கள்ன்னு சொல்லி அந்த லெட்டர பார்த்துட்டு கதறி கதறி அழுத அழுதாராம் அவர் கத்தி கத்தி அழுது இருக்காருங்க உண்மையாக அவர் இல்லைனா நம்ம நாட்டில் கரண்டு கிடையாதுங்க எந்த இதுவுமே கிடையாது அவருக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கோடி நமஸ்காரம் செய்யணும்ங்க அவர் வந்து இல்லைனா நம்ம நாடே இரு இருள் அடைஞ்சி உலகமே இருளடஞ்சு இருக்கும் நமக்கு எந்த ஒரு இதுலையுமே வந்து கரண்டு வேணும் கரண்டு இல்லனா நம்ம வீட்டில் எந்த இதுவுமே கிடையாதுங்க ஒரு வீட்டில் ஒரு கு குழந்தை அழுகுது உடனே ஒரு மின் மின்விசிறி போடணும் அந்த குழந்தை கத்து கத்துன்னு கத்துது நம்மளை மின்விசிறி இருந்தா நாம போட்டம்ன்னா அதுபாட்டுக்கு தூங்கும் செய்யும் வீட்டில் வந்து சமையல் செய்யும்போது நம்ம வீட்டில் வந்து மிக்ஸி கிரைண்ட்ரு அயர்ன் பாக்ஸ் எந்த இதுக்குமே நம்ம வந்து கரண்டு வேணும் கரண்டு இல்லைனா நம்மளால் எதுவுமே முடியாதுங்க கரண்டு வேணும் கண்டிப்பாக இல்லைனாக்க எத்தனை பிரச்சனை இப்போ வந்து ஒரு மழை வந்துச்சுன்னா உடனே கரண்டு கட் ஆயிருது கரண்டு கட் ஆயிருச்சுன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு ரெண்டு நாளைக்கு கரண்டு இல்லைனாலும் மே முக்கியமானது தண்ணி தண்ணி வராது மெயினாக தண்ணி இல்லை தண்ணி இல்லாத நம்ம எந்தவொரு வேலையும் செய்ய முடியும் பண்ண முடியும் கரண்டு வேணும் கரண்டு இல்லைனா எந்தவொரு இதுவுமே கிடையாது அதனால் வந்து இந்த கரண்டு இல்லாத சமயத்தில் என்னாப் பண்ணுறதுக்காக அதுக்காக ஒரு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி இருக்காங்க அதுக்குப் பேர் வந்து யுபிஎஸ் அதுலையும் வந்து கரண்டை சேமிச்சு வச்சு கரண்டு இல்லாத சமயத்தில் இந்த யுபிஎஸ் மூலமாக இவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ அதான் சொல்லிவிட்டு இருக்கும்போதேகூட எங்கள் வீட்டில் கரண்டு ஆஃப் ஆயிடுச்சுங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து யுபிஎஸ் கிடையாது இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன் இந்த யுபிஎஸ் இருக்கிறனாலயோ நம்மளுக்கு ஒரு பயன்பாடு அதனால் வந்து நம்ம மின்சாரத்தையும் வந்து சிக்கனமாக பயன்படுத்தனுங்க மின்சாரத்தையும் வந்து நம்ம தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் மற்ற நேரத்தில் அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது